எங்கள் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கோயமுபுத்தூர் மாவட்டம் இங்கே சிறுத்தொழில் பண்ணுறவுங்க நிறைய பேர்ருக்காங்கங்க என்னென்னா சுத சுய உதவிக்குழுவில் நிறைய பேர்ருக்காங்க புரா மகளிர் தான் அவங்களுக்கு வேணுனது சின் சின்ன தொழில் தான் கைத்தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கு சலுகைகள் நிறைய கி டைக்கிது கவுர்மெண்ட் மூலிமா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீமில் போய் நாங்கள் எங் எங்களுக்கு தேவைகளுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் எழுதிக் கொடுத்தப்புறோம் ஒரு அப்ளிக்கேஷனு கொடுத்தா அவங்க வந்து அதை மேல் இடத்துக்கு அனுப்புறாங்க எங்கள் தொழிலுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான நிதி அவங் கொடுக்கறாங்க அதை வாங்கி எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற ஹௌஸ் ஒய்ப்புகளை பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் எல்லாம் நிறைய தயார் பண்ணுறாங்க சேலைக்கு எம்பிராய்டிங் போடுற பிளவுஸுக்கு எம்பிராய்டிங் தையல்மிஷின் பழகுறது நாலு பேர்த்துக் கூப்பிட்டு கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எங்களுக்கு எங்கனால் என்ன முடியுமோ ஒரு மகளிருக்கு என்ன முடியுமோ அது வந்து நாங்க சொந்தமாக தொழில் பண்ணுறேங்க பொம்மைகள்லாம் செஞ்சிக் கொடுக்கறாங்க அப்புறம் பார்த்தீன்னே மெஸ்ஸு மாதிரி வைக்கிறாங்கங்க அதுக்கு ஒரு மாதிரி ஒரு கவுர்மெண்ட்லேந்து ஒரு சலுகைகள் கொடுக்கறாங்க மெஸ்ஸு வைக்கறாங்க தரமான உணவு தயார் பண்ணி நாங்கள் லேடிஸுகளாக அது வந்து கொடுக்கறோம் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணுறோம் அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கூர் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா காத்தால பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபன் தரமான டிஃபன் தர்றாங்கங்க ஒன்னாவுதுலேந்து அஞ்சாவது வர படிக்கிற பசங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்புல்லாக இருக்குது மார்னிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சமைக்கவே வேண்டியதில்லை அவசரத்தில் நம்ம வேலையை நம்ம பார்க்லாம் பசங்களை ரெடி பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புனா மட்டும் போதும் மதியானம் அதேமாதிரி தான் நல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு பயிரோடு தர்றாங்க மா மதியானம் முட்டை தர்றாங்க அதில் எந்த ஒரு இது இல்லாமல் கவர்மெண்ட் அதெல்லாம் ஒரு நல்லா நல்ல விதமாக பண்ணியிட்டுருக்கு எங்களுக்கு லே மகளிருக் பார்த்தீங்கன்னா என்ன து உதவி வேணுமோ பண்ணுறாங்க நாங்கள் போய் அதுக்கு கரெக்டான ரீசன் மட்டும் நாங்க கொடுத்தா போதும் அப்புறம் வந்துட்டு நாங்க முறையா அதை பண்ணுறோமானு வந்து செக் பண்ணுறாங்க கவுர்மெண்ட்லேருந்து அதிகாரிகள் வர்றாங்க தரமாக இருக்கா இப்போ ஒரு மெஸ்ஸு வச்சி நடத்துகிறோம்னா அவ் அதில் உணவுகள் எல்லாம் நாங்க த தரமானதாக தர்றோமா அது மக்கள் வந்து விரும்பி சாப்புடுறாங்களாங்கிறது செக் பண்ணுறாங்க அவங்க பாட்டுக்கு பணம் கொடுத்தாங்க நம்ம பாட்டுக்கு வாங்கி நம்ம வீட்டில் வேலை பண்ணுற செலவு பண்ணிட்டுருக்காம அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு முறையா நாங்களும் பண்ணுறோம் கவுர்மெண்டும் எங்களுக்குண்டா உண்டான சப்போர்ட்டு நிறையாவே பண்ணுறாங்கங்க